அப்பெல்லாம் வந்து யூட்யூபெல்லாம் இல்லை செல்லு இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தாத்தா பாட்டியெல்லாம் செய்கிற மாதிரிதான் பார்த்துதான் அவங்கக்கூடயே கொஞ்சம் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கூடவே இருந்து பார்க்குவேன் ஒரு முறை ஊருக்கு போய்விட்டாங்க எங்கள் அம்மாவெல்லாம் சரி எங்கள் பாட்டி இருக்குதுன்னு எனக்கு போய் வெண்டைக்கா கொழம்பு வைம்மானு வெண்டைக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி வெண்டைக்காய அறுத்து வச்சுட்டு தேங்காய் மிளகு தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கி ஆட்டிவிட்டு அப்படியே போடுகிறதா வெண்டைக்காய வா வற வறுத்து போடுகிறதான்னு தெரியல அதனால் போய்விட்டு எங்கள் பாட்டி வெளியில் இருந்தாங்க கூப்பிட்டு வந்து இது எப்படி பாட்டி செய்கிறது அப்படினு இது வா இதெல்லாம் முதல்ல வதக்கணும் எண்ணெய் அதுக்கு பின்னாடிதான் வந்து எண்ணெய் விட்டு வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கு பின்னாடி மசாலாலெல்லாம் போட்டு போட்டு வே போ போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு பின்னே தான் தாளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏதோ மொதல் மொதல் செய்யும்போது கொஞ்சம் சுமாராகதான் இருந்தது எனக்கு சுமாராக இருந்தது ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்குது நல்லாதான் செஞ்சுருக்குற மொதல் முதல்ல செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் செய்யும் போதும் ஒரு ஒருத்தர் தேவைன்னா அம்மாவை கூப்பிட்டு கேட்கறது பாட்டியை கூப்பிட்டு கேட்கறது இல்லைனா பக்கத்து வீட்டில் இருக்கறவங்கள கூப்பிட்டு இதுக்கு என்ன செய்கிறது பருப்பு கொழம்பு வைக்கிறதுனா எப்படி ரசம் வைக்கிறதுனா எப்படி அப்படின்னு பக்கம் இருக்கறவங்கள கேட்டு கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சி அது மாதிரி செஞ்சுட்ருந்தேன் இப்போ வந்து எல்லாமே ஸ் செய்ய கற்றுக்கின்னேன் இப்போ யூட்யூப் பார்த்தாலும் அதையும் செஞ்சு பார்த்து இப்போ செய்கிறேங்க எப்படி செஞ்சாலும் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்குது யூட்யூப் பார்த்து செய்கிறதால சரியா வரதும் இல்லை இப்போதிக்கு